கிருஷ்ணகிரி வஹாம் நகர் வணக்கம் நான் கிருஷ்ணகிரிலிருந்து வஹாம் நகர்லிருந்து பேசுகிறேன் நான் வந்துட்டு ரொம்ப நாட்களாகவே எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் செஞ்சுட்டு இருந்த இரும்புக் கடாயை வாங்கி செய்யணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை நான் வந்துட்டு ஒரு முகநூல்லிருந்து ஒரு விலாசத்தை கண்டுபிடித்து அதிலேருந்து ஒரு அழகான இரும்புக் கடாயை வாங்கினேன் அது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்குது நல்ல திடமாகவும் கனமாகவும் இருக்குது எது செய்தாலும் அதில் அடிப் பிடிப்பதில்லை சிறிய அளவு அதுக்குப் பணம் கொஞ்சம் ஜாஸ்தி என்னுக்கு என்று தோன்றினது இருந்தாலும் அது அந்த பாத்திரத்துக்கு நிகர் தான் அந்த அளவுக்கு காசு செலவு பண்ணுறது அதுக்கு ஒர்த்து தான்னு எனக்கு தோணுது